எங்கள் காலத்துலை எல்லாம் அப்போ வந்து ஆரியனரிசி கிளருவோம் கம்பு இடிச்சு போடுவோம் சோளச்சோறு ஆக்குவோம் அதுக்கு வந்து கொள்ளு பருப்பு போட்டு ஆட்டுவோம் கல்லைச்சட்னி ஆட்டுவோம் காட்டுக்குள்ளே கீரை எல்லாம் இருக்குது அதை பறிச்சாந்து கிடையுவோம் அல்லா சோறும் செய்ய தெரியும் பழையகாலத்துலை எல்லாம் எல்லா சோறுமே செய்வோம் இப்போ வந்து இப்போ இப்பத்தை சாப்பாட் எல்லாம் செய்ய தெரியாது இப்போ பிரியாணியாம் இப்படி காளான் பிரியாணி இதெல்லாம் ஏன் பிள்ளைக வந்தா தான் செய்வாங்க அவங்களாம் நீட்டாக செய்வாங்க எல்லாம் இப்போ பேத்திவோல்லாம் அந்த செல்லை பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணுறாங்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்போல்லாம் ஏன் அப்போத்த சாப்பாடு வேறு இப்போ இந்த சாப்பாடுன்னா சாப்பிட சாப்பிட உடம்புதான் ம இதுங்குது ப்ரஷரு சக்கரை இதெல்லாம் வருதுங்குறாங்கோ இப்போ இந்த நில அரிசி போட்டு ஆக்கி சாப்பிட்றதுதான் எதோ இப்படி நைட்டுக்கு இட்லி இது தோசை சப்பாத்தி இப்படியே சுட்டு சாப்பிட்டுக்குவோம் அப்போத்த சாப்பாடை சாப்பிட மினி நல்ல இருந்துது உடம்பு இப்போ இதெல்லாம் சாப்பிட சாப்பிட அல்லாம் நோவுதான் வருது கால் வலி வருது அப்போ முன்னத்த காலம் வேறு இப்போ வேறையாக இருக்குது இப்போ இந்த செல்லில் பார்த்து செய்யறதெல்லாம் எனக்கு தெரியாது அப்போல்லாம் களி கிளரதோ கம்பு இடிக்கிறதோ அதெல்லாம் ஈஸியாக நேரமாக எந்திரிச்சி அதெல்லாம் செஞ்சிவிடுவோம் அப்போ செஞ்சாலும் நோவு நொடி இல்லாத நல்லா இருந்தோம் இப்போ இதெல்லாம் செய் செய்ய சாப்பிட இப்போல்லாம் இப்படி நோவுதான் வருது எல்லாமே செய்ய தெரியும் பழைய காலத்துலையும் செய்ய தெரியும் இப்போவும் நல்லா செய்வோம் இப்போ இந்த பிரியாணி கறி பிரியாணி இதெல்லாம் வந்தா பிள்ளைக வந்தா நீட்டாக செஞ்சிவிடுவாங்க அப்புறோம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது மற்றது தக்காளி சாப்பாடு புளி சாப்பாடு இதெல்லாம் வேணுன்னா நல்லா நீட்டாக செஞ்சிவிடுவோம்